ஆ என் பொண்ணுக்கு மேரேஜ் வச்சுருக்கோம் கல்யாணம் அதற்காக காய்கறிலாம் எங்களுக்கு தேவைப்படுது ஆ சொல்லுறோம் பத்து கிலோ வெங்காயம் தக்காளி பத்து கிலோ இஞ்சி அஞ்சு கிலோ வெள்ளை பூண்டு அஞ்சு கிலோ இது மாதிரி வெஜிடபிள்ஸ் மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் கலந்து வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் இது எல்லாம் கலந்து ஒரு அஞ்சு கிலோ எல்லா வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு கொடுத்து விடுங்கள் இல்லை நீங்கள் எங்களுக்கு டெலிவரியே பண்ணி விடுங்க ஆ சரி நாங்கள் வந்து அந்த ஐம்பது ரூபா டா டெலிவரி சார்ஜ் கொடுத்துவிட்றோம் நீங்கள் காய்கறி காய்கறி மட்டும் ரொம்ப நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக கொடுத்து விடுங்கள்

எங்களுக்கு கரெக்டாக ஒரு நாளான்னைக்கு வேணும் ம் ஆமாம் நாளான்னைக்கு வேணும் எல்லா காய்கறியும் காலையில் கொண்டு வந்துருங்க காலைலே கொண்டு வந்துருங்க நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ட்டு செட்டில் பண்ணிடுறோம் ம் டெலிவரி சார்ஜும் கொடுத்து விட்டுடுறோம் அதான் அதான் மற்ற எல்லா காய்கறியும் இல்லை வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதுகள் தவிர மற்ற எல்லா காய்கறிமே கலந்து ஒரு அஞ்சு கிலோ கொடுத்து விட்டுருங்க

இல்லை அது எங்களுக்கு ஹோல்சேல் கடை தான் நாங்கள் அங்க தான் எப்போயும் வாங்குவோம் நாங்கள் அங்கையே வாங்கிக்கிறோம் உங்கள் கடை ரொம்ப நல்ல பேர் இருக்கு ஓகே தேங்க் யூ